எனக்கு சின்னப் பிள்ளையிலேருந்து வந்து சிவாஜி படம்னால் ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கும் போது அவர் படங்களில் நடித்த நடித்த படத்தில் வந்து வீர பாண்டிய கப்பட் கட்டபொம்மன் வந்து அரசியல் வீர வசனம் பேசுனது எனக்கு பிடிக்கும் பக்தி படங்களில் வந்து நிறைய அவர் ப நடித்த படம் பிடிக்கும் ஏன்னால் அவரோடைய நடிப்பு வந்து அவர் ஒரு நடிகர் திலகம்னு சொன்னால் அவர் தான் அந்த அளவுக்கான ஒரு பேர் வாங்கினவரு சிவாஜி நடிப்பில் நடிப்புத் திறமை உள்ளவர் அவர் அப்படிங்கும் போது நான் அதாவது நான் சின்னப்பிள்ளையிலே வந்து நடி சிவாஜி ரசிகராக இருந்தேன் ரசிகர் மன்றமே வச்சு நடத்தினேன் நான் சின்னப்பிள்ளையில கொஞ்சம் காலம் இருந்து பண்ணிக்கிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சின்னப்பிள்ளையா இருக்கும் போது இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமாக நான் வெளியூர் போனேன் அங்கேப் போய் செட்டில் ஆகிட்டேன் அப்புறம் மேரேஜ் ஆணுச்சு அப்படியே கொழந்த கிழந்தலாம் பிறந்திச்சு அப்படியே ஒரு மாதிரியாக வந்துட்டேன்னு வச்சிங்க அப்படிங்கும் போது சில இதில் வந்து இவன் கார்த்தி படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதாவது சூர்யா அவங்களோட அண்ணன் சூர்யா நடித்த படம்லாம் எனக்கு பிடிக்கும் அஜித்து படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் போது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இசையில் வந்து ஏ ஆர் ரகுமான் இசை இப்போதைக்கு உள்ளது அப்போது உள்ளது வந்து பழைய இதெல்லாம் வந்து இந்த ராமமூர்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவரோடய இசைன்னால் ரொம்ப அப்போது பிடிக்கும் இப்ப வந்து ஏ ஆர் ரகுமான் இசை பிடிக்கும் ரொம்ப கவிஞரில் வந்து பாட்டெழுதுறது வந்து கவிஞர் வந்து கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி நல்ல அவங்கள்லாம் கா எழுதுன பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் டி டிஎம்எஸ்ஸு பா பாடல் பாடகர்களில் வந்து டிஎம்எஸ்ஸோடய பாடல் ரொம்ப பிடிக்கும் பாடுறது பின்னணி பாடகர்களில் அதை மாதிரி எஸ் பி பாலசுப்ரமணியன் ஜானகி சுசிலா அம்மா இந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அவங்களோடய குரல் வந்து இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க இதெல்லாம் அரசியல்லாம் அந்த அளவுக்கான ஒரு இது இல்லை என்னத்தை நம்ம போய் அரசியல் பேசி என்ன பண்ணப் போகிறோம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அரசியலில் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு என்ன பண்ணப் போகிறோம் அப்படிங்கறது தான் ஒழிய வேறு ஒன்றும் நான் இது பண்ணுறதுக்கு இல்லை வேறு வந்து வந்து என்னோடைய வேலையில் வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன் அதிகாரிகளுக்குலாம் வந்து ரொம்ப இது பண்ணிக்குவேன்